இப்போ எங்கள் வீட்டில் கோழி சேவல் இருக்கு அது வந்து ஒரு முப்பது கோழி இருக்கு முப்பது கோழிகள் இருக்கு அதில் வந்து இப்போ என்னன்னா சேவலை எடுத்தோம்னா சேவல்லேயோ கோழிலேயோ வந்து கருங்கோழி இருக்கு ஒவ்வொரு கோழி பேர் இருக்கு அதில் போந்தா கோழி இருக்கு அப்பறம் இது இப்போ கறி கோழின்னுருக்கு அதனால நாட்டு கோழின்னுருக்கு நாட்டுக்கோழியில் வந்து சேவல் வந்து சேவல் வந்து நல்ல சேவலாக பார்த்து நல்ல நாட்டுக்கோழியாக பார்த்து நம்ம இதே இனம் வெச்சோம்ன்னா இனம் வெச்சோம்னா அது முட்டையிடும் முட்டையிடும்போது அது வந்து தனியாக ஒரு கூடையில் அது மணல் போட்டு அலுங்காமல் அந்த முட்டையெல்லாம் கொண்டு போய் வெச்சு அந்த கோழியை வெச்சு நம்ம வந்து இனப்பெருக்கத்துக்கு இது பண்ணணும் இப்போ வந்து நாட்டுகோழியெல்லாம் வந்து அதிகம் வந்து முட்டையிடாது ஒரு பாஞ்சி முட்டை அளவுக்கு விடும் பாஞ்சி முட்டை அளவுக்கு விட்டா அது வந்து குஞ்சு பொரிச்சிதுன்னா குஞ்சு பொரிச்சிதுன்னா அதுலேயும் ஒரு ஒன்று ரெண்டு வந்து இறந்துரும் அது வந்து ஆனால் நாட்டுக்கோழி வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் அது இப்போது கூண்டுக்குள்ளே எல்லாம் வெச்சுருந்தா நல்லா வளராது அது வந்து வெளியே காட்டுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் போய் அது நல்லா இதானாதான் அது வந்து நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கும் அந்த கூண்டுக்குள்ளேயே வெச்சு அடைச்சி அது இது பண்ணோம்ன்னா அது அவ்வளோ சட்டுன்னு நல்லா வந்து பெருசாகாது வெளியே போய் வெளி தீனி தின்னுவிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த அரிசி சும்மா இந்த அரிசி நல்லா இல்லாத அரிசி இந்த அரிசிகளை போட்டோம்னா அது நல்லா சாப்பிட்டு தண்ணி இது குடிச்சுட்டு ஆனால் கோழி மட்டும் காலையில் நேரத்தில் வந்து நம்ம அரிசி போட்டு தண்ணியெல்லாம் வெச்சிட்டோமுன்னா சாப்பிட்டு வெளியே போச்சுன்னா சாய்ந்தரம் வரும் சாய்ந்தரம் வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு அது எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் அது தங்கும் அங்கே போய் தங்கிக்கும் ஆனால் கரெக்டாக சாயந்தரமானா அது எங்கே படுக்குமோ அங்கேயே அதே இடத்துக்கு தான் வந்து படுக்கும் ஆனால் ஒரு கோழியை பிடிக்கிறதோ ஏதோ அது வந்து நம்ம நைட் நேரத்தில் சாய்ந்தரத்துக்கு மேலே அதை அழகாக பிடிச்சிக்கலாம் ஆனால் கோழி வந்து நல்லா ஒரு பாதுகாப்பாக நல்லா இது கட்டு சேவலெல்லாம் சூப்பராக வளரும் கட்டு சேவலெல்லாம் பயங்கரமாக வளரும் அந்த கட்டு சேவலில் ஒரு சேவல் வந்து நான் வந்து சாமிக்கு வேண்டுதல் வெச்சு விட்டுட்டேன் அதனால் என்னாகி போச்சுன்னா அந்த அது நாங்கள் கோவிலுக்கு போறதுக்கு லேட்டானதுங்காட்டி அது நல்லா சேவல் நல்லா பெருசாயிடுச்சி பெருசாகி ஆனால் மற்ற யாராச்சும் வெளியிலேருந்து வந்தாங்கன்னா துரத்தி துரத்தி கொத்தும் அந்தளவுக்கு நல்லா வேக்யானமான சேவல் ஆனால் நிறைய பேர் அது கட்டுக்குவுட்றேன் அதுக்கெல்லாம் கொடுங்க அப்டின்னுலாம் கேட்டாங்க நான் கொடுக்க மாட்டேன்னுட்டேன் ஆனால் கோழிகள் வளர்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோழியை வந்து நம்மளுக்கு ஒன்றும் சிரமத்தையெல்லாம் கொடுக்காது அது நல்லா தானாக வளந்துக்கும் அதுக்கு தேவையானது அரிசி தண்ணி எல்லாம் நல்ல வெச்சிட்டோம்ன்னா நல்லா வளந்துக்கும் கோழி வளர்க்கிறது ரொம்ப நல்லது கோழி வளர்க்கிறதுல நம்ம லாபத்தை லாபம் கெடைக்கும் நல்ல ஒரு இது